சமூகத்தில் அதிக மக்கள் தொகை வரதட்சணை கொடுமை இளம் வயது திருமணம் வரதட்சணை கொடுமை இதெல்லாம்தா குற்ற செயல்கள் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின் சொன்னால் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கோ கொழந்தைங்களுக்கு வந்து அந்த வயது வரம்பு வந்த பின்னாடி கல்யாணம் பண்ணணும் அப்படின் நினச்சா இளம் வயது திருமணத்தை தடுக்கலாம் வரதட்சணை கொடுமைன்னா மாமியார் நா வரதட்சணை கொடுக்க மாட்டேன் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு ஒவ்வொருத்தரும் முடிவு எடுத்தால் வரதட்சணை கொடுமைய முடிக்கலாம் சமூகத்தில் நல்ல சூழ்நிலைய கொண்டு வரலாம்